என் நண்பருன்னு பார்த்திங்கன்னாங்க குடும்பத்திலையும் சரி நண்பர்கள் வீட்டிலையும் சரிங்க திருமணத்திலையும் சரிங்க நாங்கள் வந்து நல்லா கொண்டாடுவோங்க பிறந்த நாள் நல்லா கொண்டாடுவோம் திருமண நிகழ்ச்சிகள் வந்து நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுவோங்க பிறந்தநாளுன்னால் பன்னெண்டு மணிக்கு எழுந்து எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து கேக் வெட்டி பாட்டெல்லாம் போட்டு டேன்ஸ்ஸு டேன்ஸ் எல்லாம் ஆடுவோம் அப்புறம் திருமணம்னு சொன்னீங்கன்னால் திருமணம்னு சொன்னிங்களா நாங்கள் எல்லாருமே வந்து நல்லா டிரெஸ்ஸுங்க போட்டு ஒரே கலராக டிரெஸ் போட்டு ஒரே மாதிரி டிசைன்ல ஸாரீ ஸாரீ போட்டுக்குவோம் ஒரே மாதிரியாக காஸ்ட்யூம் போட்டுட்டு நல்ல ஒரே மாதிரியா டேன்ஸ் எல்லாம் ஆடுவோங்க திருமணம்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அதுவும் இல்லாத வந்து எங்களுக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்ட்டு குடும்பத்தோட ஒரு குதுகலமாக இருக்குதுங்க